ஹலோ சொல்லுங்க ஆ சொல்லுங்க மேடம் ஆ சொல்லுங்க

எங்கே எந்த இடத்துல எந்த இடத்துல மிஸ் பண்ணீங்க ஆ ஆமாம் ஆ ஆள் எப்படி இருந்தாப்புல ஆ பேகு என்ன கலரு ஆ ஆ ம் ம் கருப்பு கலர் பேக்கா ஓகே என்னென்ன வச்சுருந்தீங்க பேக்கில் ம் ஓகே ஆ சரி ஓகே மேடம் நாங்கள் கண்டுபிடிச்சிதரோம் உங்க அட்ரெஸ் சொல்லுங்க ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டுபிடிச்சு தந்துடுறோம் ஆ இல்லை டேஷன் வாங்க கம்ப்ளைண்ட் லெட்டர் ஒன்று எழுதி கொடுங்க இப்போதைக்கி உங்கள் அட்ரெஸ்சும் உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் சொல்லுங்க ஆ சரி ஓகே அனுப்புங்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்புங்க ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தரலாம்மா ஒன்றும் பிரச்சின இல்லைமா கண்டுபிடிச்சி தரேன் நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் தான் போலீஸ் டேஷன் இருக்கும் நீங்கள் நேராக இங்கே வாங்க ஒரு டூ கிலோமீட்டரில் தான் இருக்கும் பஸ் பிடிச்சி சித்த வந்து கம்ப்ளைண்ட் லெட்ரு மட்டும் எழுதி கொடுத்துட்டு போங்க ஓகே மேடம் ஓகே மேடம் ம் தேங்க்கியூ